அந்த நாளில் நாங்கள் குளிக்கும்போதெலாம் எங்களுக்கு உபகரம்னு அது இதுன்னு எதுவும் கிடையாது டை அடிப்போம் ஒருத்தன் ஒருத்தரு மண்டையை உடச்சிக்குவோம் பார்த்தா ரத்தம் வரும் கண்டுக்கிடலைனா ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் குளிச்சோமுன்னாக்க கண்ணெலாம் சிவந்துப்புடும்வீட்டுக்கு வர வேண்டியது எங்கேடா போய் சுற்றிட்டு வரீங்க ஆ கண்ணை பார்த்துட்டீங்களா பார்த்துருவாங்க அடி தர்ம அடி எங்கே போய் இம்மா நேரம் குளிச்சுட்டு வர கிணத்துல போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வர அப்படின்னு ஆனால் நாங்கள் கிணத்துக்கு போயிருக்க மாட்டோம் குட்டையில் கிட்டையில் போயி குளிச்சுட்டு நாங்கள் வந்து வருவோம் அது தான் உண்மை இப்போ வந்து நவீன உடைகள் ஆகிப்போச்சி இந்த அறுபத்தி மூணு வயசு எங்களை மாரி அந்த காலத்தில் நீச்சலெலாம் அடித்தவங்க யாரும் கிடையாது இ அப்படின்னா வாழ்ந்துணுக்கறோம் நாங்கள்

அந்த மாதிரிலாம் நாங்கள் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சதெலாம் கிணறு தான் நீச்சல் குளம்தான் இப்போ தான் நீச்சல் குளம் அப்போல்லாம் எங்களுக்கு எந்த நீச்சல் குளம் கண்டது இப்போது அப்படிலாம் வாழறாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது கண்ணாடி போட்டா நாங்கள் குளிச்சோம் கண்ணு செவ செவனு ஆயிடுங்க நாங்கள் குளிச்சிப்புட்டு ஒரு மணிநேரம் ஒன்றரை மணிநேரம் குளிப்போம் கிணத்துக்குள்ள அரட்டை அடிப்போம் மண்டை உடையும் ஒருத்தர ஒருத்தர் கட்டிப்பிடிப்போம் ஒருத்தரை ஒருத்தர் அமுக்கி கீழே படுத்தோமுன்னாக்கா மூச்சி திணறி கூட நாங்கள் எழ்ந்ச்சி திக்கு முக்காடிருவோம் அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்தோம் இப்போது வந்து நவீனமயம் ஆகிப்போச்சி ஹெல்மெட்டு கண்ணாடி அது காலுக்கு என்னமோ கட்டுறாங்கலாமே அந்தமாதிரிலாம் விறகு ரெக்கை மாதிரி கட்டின்னு பறந்து குளிக்கறாங்க எங்கள் காலத்துலெலாம் அதெலாம் கிடையாதுங்கய்யா